நாங்கள் ஜனவரி மாதம் ஒரு இருபத்தி அஞ்சாந்தேதி வாக்கில் பாத்தின்னா நா நாலு நாள் தொடர்ச்சியாக விடுமுறை கிடைச்சிது அப்போ நாகூர் போகலான் சொல்லி ஒரு திட்டம் போட்டிருந்தோம் அப்போ என்னோடய மனைவி ம என்னோடய ரெண்டு கொழந்தைங்க அம்மா மாமியாரெலாம் போகலான் சொல்லி ஒரு வச்சிருந்தோம் அப்போ ன் மச்சினன் இருந்தாப்புல மச்சான் வந்து கேட்டோம் ம இந்தமாதிரி போயிட்டு வரலாமான்னு கேட்டதுக்கு இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க மச்சானோடய மனைவி பார்த்தின்னா கர்ப்பிணி அவங்களால் வர முடியாது அப்படின்ட்டாங்க சரி கொழந்தையாவது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம் அப்போ என்ன கொழந்த சொ சொ கொழந்த வர்றேன்தான் சொன்னிச்சு அவங்க கொழந்த ஏன்னா அவங்க கொழந்தயும் பார்த்தீங்கன்னா ஒரு நா அஞ்சு வயது கொழந்த அவங்களும் வரேன்னாங்க சரி எல்லாமே பார்த்தின்னா ட்ரெயினில் போகலாம் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா அது தினசரி வண்டிதான் அது மதியம் ஒரு மணிக்கு வரும் இங்கே சேலம் டவுன் ஸ்டேஷன்னு சொல்லி ஒன்று இருக்குது அங்கேதான் வரும் அது வந்து ரிசர்வேஷன்லாம் கிடையாது அது பதிவு இல்லை பதிவுலாம் கிடையாது ஓப்பன் தான் வண்டி வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணிநேரம் இல்லை மூணு மணிநேரத்துக்கு முன்னாடி இருந்துதான் அந்த டிக்கெட் பயணச்சீட்டே கொடுக்க ஆரம்பிப்பாங்க நாங்கள் அந்தமாதிரி யோசித்து வச்சிருந்தோம் அப்புறம் மச்சினன் என்ன பண்ணாங்கன்னால் நீங்கள் இப்போது பார்த்தின்னா நாலு நாள் தொடர்ச்சியாக விடுமுறை வருது வண்டியில் இடம் இருக்கா இல்லையான்னு தெரியாது நம்ம வேணால் நம்மளோட கார் இருக்குது காரில் போகலாம் அப்படின்னாரு அதுவும் நல்ல இதை மாதிரிதான் நம்ம நிறைய துணிமணிலாம் கொண்டு போகிறோம் எதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது இதல்லாம் கொண்டு போகிறோம்ல என்ன பண்ணன்னால் எல்லாமே வயதானவங்க வச்சி கொழந்தைக வச்சிட்டு எப்படி சிரமம்மா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணன்னால் அந்தமாதிரி யோசித்தாப்புல சரி ஆ அதுவும் நல்ல விஷயமாதான் இருக்குது அப்படின்னு சொன்னோம் மறுநாள் பார்த்திங்கன்னா வெள்ளி வியாழக்கெலம ஆமாம் வியாழக்கெலம காலையில் பதினோரு மணிக்கு போகலானு பண்ணோம் வண்டிலாம் எடுத்துட்டு வந்துட்டாப்புல ஒரு பன பதினோன்ரை பன்னெண்டு மணி ஆயிடுச்சி வண்டியை ஸ்டாட் பண்ணால் ஆகல அந்த என்ன சொல்லுவாங்க வண்டி இஞ்சின் இருக்கில்ல ஆகல அப்புறம் பக்கத்தில் இருக்கற ஒரு பேட்ரி ப பேட்ரி இருக்கிறவர போய் கூட்டி வந்தாங்க அது கூட்டி வந்து அது அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா பழசாயிடுச்சி அதை மாற்றணும் இப்போதைக்கி போட்டு தர்றேன் சொல்லி சொன்னாங்க சரி இப்போதைக்கி இருக்கட்டுன்னு சொல்லி வ கிளம்பிட்டோம் நாங்கள் போகும்போது இந்த பக்கந்தான் போனோம் வாழைப்பாடி துறையூர் திருச்சி தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு அப்புறம் திருவாரூர் நாகப்பட்டினம் நாகூர் நைட்டு போயிட்டோம் ஒரு ஒம்பது ஒம்பதரைக்கிலாம் போயிட்டோம் அங்கே போய் தங்குமிடத்தை அதுதான் லாட்ஜ் அங்கே போய் போய் கேட்டதுக்கு நல்ல வேலை கிடச்சிச்சி நாங்கள்தான் அது கடைசியாகதான் எடுத்தது ரெண்டு பேத்துக்கு ரெண்டு இது கொடுத்தாங்க அது ஒன்று நல்லாயிருந்துச்சு இது நட்சத்திர ஹோட்டல் மாதிரிதான் இருந்துச்சு நல்லாயிருந்தது சுடுதண்ணி இருந்தது போய் குளித்துட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிவிட்டோம் திரும்பி விடியக்காலைல எழுந்திரிச்சி விடியக்காலை வெள்ளிக்கெழம சரி எழுந்திரிச்சி குளித்து கிளித்து எல்லாம் ரெடி ஆகிவிட்டு அங்கே இருக்கற தர்காவில் போய் ஃபாத்தியா ஓதிவிட்டு மதியம் ஒரு மணிக்கு ஜும்மா தொழுக தான் அதனால் அதுக்கும் ஒரு இது பண்ணிக்கிட்டு அங்கே ம மதியம் தொழுதுக்கிட்டு மதியம் அங்கே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் தான் கடற்கரை அப்படி கடற்கரை போயிட்டு வரலான் சொல்லி கடற்கரையில் போயிட்டோம் கொழந்தைங்கள்லாம் பார்த்தின்னா கடற்கரையில் நல்லா தண்ணியில் விளாண்டுட்டு திரும்பி பார்த்தின்னா ஒரு ஏழு மணிக்கு வந்து திரும்பியும் தர்காவில் போய் துவா செஞ்சுட்டு ஒம்பது மணிக்குதான் இது ஒ ஒரு நாள் கணக்குதான் நாங்கள் அங்கே தங்குகிற இடத்துல ஒம்போதரை மணிக்கு வெளியே வந்துவிட்டோம் அங்கே சாப்பிட்டுட்டு வண்டியை எடுத்துவிட்டோம் வண்டியை எடுத்து எல்லாமே தூங்கிவிட்டாங்க வண்டியில் எல்லாம் எல்லாம் கொழந்தைங்க அம்மா இல்லை கொழந்தைங்க இல்லை மாமியார் அம்மா வரல ஏன்னா இடம் பற்றல நம்ம கொழந்தைங்க ம நான் என்ன பண்ணேன் நான் முன்னாடி உட்காந்துட்டேன் மச்சினன் வண்டி ஓட்ட ஓட்ட பேசிக்கிட்டே மூண்ரை மூணே முக்கால் இருக்கும் வந்து சேலத்தை வந்து அடைஞ்சிட்டோம் இதுதான் நாங்கள் போயிட்டு வந்த ட்ரிப்பு நாங்கள் நன்றி